மீன்பிடி தொழிலை பற்றி மீன் பிடிக்க போவாங்க கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க வலையை போட்டு முந்தியெலாம் சின்ன கொக்கியாக போட்டு போடுவாங்கலாம் இப்போம் பெரிய கொக்கியாக போட்டு தூண்டில் முள் பெரிய கொக்கியாக போட்டு மீன் பிடிக்கிறாங்க அதில் நிறையா இது நிறையா இது கிடைக்கும் சாலை மீன் சாலை ஊளி ஐல மீன் வாளை மீன் கெளுத்தி மீன் வாய்க்கால்ல கெண்டை மீன் வாய்க்கால்ல பிடிக்கிறது கெண்டை கெளுத்தி சிலேபி மீன் அப்படி கிடைக்கும் கடலேயும் பாறை மீன் வஞ்சரம் மீன் மத்தி மீன் நிறையா மீன்கள் சுறா மீன் சீலா மீன் எல்லா மீன் எல்லா மீன்களையுமே பிடிப்பாங்க பிடிச்சிட்டு வியாபாரம் செய்வாங்க மற்றவங்களுக்கும் எல்லா பக்கம் எல்லாம் விற்று வியாபாரம் ஆகி அதை மற்றவங்க வாங்கி அதை சம சமைச்சு ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் கிடைக்கும் அதை நல்லா பொரிச்சி பொரிச்சி கொழம்பு வெச்சு அதை நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு போய்டுவாங்க திருப்பி வௌ வாளை மீன் வைக்கும் போது வெள்ளை பூண்டு வைக்கணும் பூண்டு வைக்கும் போது அப்பனை தான் வாயுவு இருக்காது வாயுவு இல்லாததனால வாயுவு இருக்கிறதுனால அந்த மீனுக்கு வந்து வெள்ளை பூண்டு வைச்சா தான் நல்லது அதே மாதிரி இந்த மீன் இருக்கே இன்னொரு மீனுக்கு வந்து பெருஞ்சீரகம் வச்சி சேர்ப்பாங்க சுறா மீனுக்கு பெருஞ்சீரகம் வச் சேர்த்தாத்தான் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சோம் இதாக இருக்குன்ட்டு கத்திரிக்காயை போட்டு வைப்பாங்க கத்திரிக்காய் பெருஞ்சீரகம் அது சேர்த்து வச்சா கொஞ்சோம் கொஞ்சோம் கறிக்கொழம்பு மாதிரிக்கி இருக்கும் திருப்பி மட்டன் மசாலா போட்டு கறிக்கொழம்பு மாடல்லேயும் வச்சுக்கலாம்

அப்புறோம் சீலா மீன் சீலா மீனெலாம் சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விலையும் கூட நல்லாயிருக்கும் நல்ல பஞ்சு பஞ்சாக இருக்கும் அதில் உள்ளறை முள்ளும் இருக்காது வாளை மீன் பொறுத்தளவில் முள்ளாக இருக்கும் ஆனால் நல்லா ருசியாக இருக்கும் ருசியாக இருக்கும் அது வந்து வாயுவு அதனால் பூண்டு வச்சு சேர்க்குறது ரொம்ப நல்லது அதுக்கு பிறவு கருவாடு வந்து எல்லோருமே மீனை எல்லாம் கருவாடு ஆக்குவாங்க விற்காத மீன்களை நல்லா உப்பில் ஊற வச்சு கிழிச்சி உப்பு போட்டு நல்லா ஊற வெச்சு ரெண்டு மூணு நாள் அதை குலுக்கி குலுக்கி அதை திருப்பி திருப்பி கொஞ்சோம் காய வச்சி காய வச்சி எடுத்து எடுத்து ஊற போட்டு ஊற போட்டு எல்லா மீன்களையுமே திருப்பி வெயில்ல உணர வச்சி நல்லா காய வச்சி அது திருப்பி அடுக்கி வைப்பாங்க திருப்பி உப்பு அதிகம் இல்லைனா திருப்பியும் ஊற போட்டு அதில் உப்பு போட்டு குலுக்கி திருப்பி காய வச்சி அதை கருவாடாக்குவாங்க கருவாடு அதேமாதிரிக்கி எல்லாம் மீன்கள்லையுமே அதை கருவாடாக்கி சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிளசுறா மீன் அது என்னது குழந்த குழந்த பெற்றவுங்களுக்குன்னு துண்டு கருவாடு அதெல்லாம் போட்டு நல்லா மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சு நல்லா கொழந்த பெற்றவங்களுக்கு வச்சி கொடுப்பாங்க கருவாடு எவ்வளோது வேணுமோ அந்த மசாலா அதில் சேர்கிறோமோ அவ்வளத்துக்கு அவ்வளோ அவங்களுக்கு குறுக்கும் பலமா இருக்கும் பிள்ளைகளுக்கும் அவங்க பால் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் மீன்களையும் சில மீன் வந்து நிறைய பால் கட்டுற மீன்களும் இருக்குது ஒவ்வொரு மீனாக வச்சி வச்சி கொடுப்பாங்க கொழந்த பெற்ற வீட்டில வச்சி கொடுத்தைக்கி பிள்ளைங்கள்லாம் அவங்க தாய்க்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கொழந்தைக்கும் நல்லா வயித்தில் நல்லா பால் நல்ல நல்லா இருக்கும் அதனால் கருவாட்டு கொழம்புக்கு வந்து நல்லா கத்திரிக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளிப்பழம் எல்லாம் போட்டு மிளகு சீரகம் பூண்டு தேங்காய் உள்ளி கொஞ்சோம் கடுகு இதையும் வறுத்து போட்டு நல்லா அரைச்சு அதை கொஞ்சோம் புளி சேர்த்து காய்கறி போட்டு நல்லா கொஞ்சோம் வேக வச்சி அதுக்கு பிறவு கருவாடையும் போட்டு நல்லா கொதி வந்தவொடன்னே முட்டை வேணா நம்ம முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் முட்டை உடச்சி ஊற்றுவோம் கருவாட்டு கொழம்புக்கு அதே மாதிரி நமக்கு தேவையான ஒவ்வொரு மீன்களும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு ருசிக்குத்கேற்ப நம்ம நம்ம என்னென்ன மசாலா வைக்கணுமோ அது அதுக்கு தகுந்த கொஞ்ச மாற்றி வைக்கணும்னா வச்சிக்கலாம் இல்லைனா அதே மீன் கொழம்பு மசாலா போட்டு அதே மாதிரிக்கு வச்சுக்கலாம் அப்புறோம் ஒவ்வொரு கருவாடுகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கருவாடு பேர் இருக்குது அது எனக்கு சரியாக சொல்லத் தெரியல அவங்க ஒற்ற ஒற்ற கருவாட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நல்லால்ல ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு இல்லை க கட் கு வாளை மீன் கருவாட்டுக்கும் அதே மாதிரிக்கி நம்ம பூண்டு வச்சி நம்ம அரைச்சிக்கலாம் நெத்திலி மீன் நெத்திலி மீன் வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் வாலக்காய் தக்காளிப்பழம் எல்லாம் போட்டு நெத்திலி கருவாடுக்கும் கூட்டாக வச்சுக்கலாம் அதே மாதிரி நெத்திலி மீனும் அதே மாதிரி மசாலா அரைச்சு நம்ம துக்காம சுக்கா மாதிரிக்கும் வச்சிக்கலாம் நல்லா கட்டியாக வச்சிக்கிட்டு ரசம் வச்சா கூட நல்லாயிருக்கும் நெத்திலி மீனுக்கு

எல்லாமே மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த இது இருக்குதுன்ட்டு இதில்ல எல்லோருமே வாங்குவாங்க எல்லோருமே நல்லா சமைப்பாங்க எல்லோருமே வாங்கி வாங்கி நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு எல்லோருமே பிள்ளைகளுக்கும் கொடுப்போம் நாங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருப்போம் எங்கள் அதனால் மீன் பிடி தொழிலாளர்களை பற்றி யாரும் மட்டமாக நினைக்க வேண்டாம் அவங்க மீன் பிடிக்க போய் தான் நம்ம சாப்பிட்றோம் நல்லா என்ன கஷ்டமான தொழில் தான் கடல்ல திடீர்னு அலைகள் எதுவும் வந்துச்சினால் கடலுக்கு போகிறதுக்குலாம் கஷ்டம் தான் படுறாங்க மக்கள் பார்த்து பார்த்து தான் போக வேண்டியிருக்குது அதனால் மீன் பிடிக்கிறவங்களுக்கு கஷ்டமான தொழில் தான் அவங்களுக்கு நடுக்கடல்லலாம் போய் திடீர்னு எதுவும் காற்று சீற்றங்கள் வந்துச்சின்னா அவங்களால என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் பத்திரமா வீடு திரும்பங்காட்டியும் அவங்க அவங்க கடவுளை கும்பிட்டுகிட்டு தான் இருப்பாங்க பத்திரமா வரணும் பத்திரமா வரணுன்ட்டு அந்த மாதிரி தூத்துக்குடியில பீச் பீச்சுலேயும் எல்லா பொருட்களும் விற்றுக்கிட்டுருப்பாங்க நம்ம என்னென்ன தேவையோ நம்மளும் எல்லாம் வாங்கிக்கலாம் மீன் முதக் கொண்டு பொரிச்சி வச்சிருப்பாங்க நம்ம அந்த பொரிச்ச மீனையும் வாங்கி நல்லா சாப்பிட்டு பயன்பெறலாம் நேரம் போகிறதுக்கு நல்லா உட்காந்து சாப்பிடுட்டு இருக்கலாம் கூட்டமாக உட்காந்து வட்டமாக உட்காந்து எல்லோரும் குடும்பமாக உட்காந்து மீன் பொரிச்ச மீன் பிச்சு பிச்சு சாப்டுகிட்டு இருப்போம் ஐஸ் எல்லாமே வாங்கி சாப்பிடுவோம் பீச்ல கடலை சுண்டல் பயிறு எல்லாமே இது நம்ம சாப்டுகிட்டு இருப்போம் அது நல்லா நல்ல பொழுதுபோக்கா இருக்கும் பீச்சுக்கு போகிறது நல்லா நேரம் போகும் நல்லா மனசுக்கும் நல்லா திருப்தியாக இருக்கும் மன ஆறுதலை தரும் அப்படியே போயிட்டு ஒரு நாள் டூர் போன மாதிரி போயிட்டு அப்படியே தூத்துகுடிக்கும் கடற்கரைக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையாக மீன் பிடிக்கிறத அப்படியே அப்படியே பார்த்துட்டு அதே மாதிரி ஹீ உவருகி போனாலும் உவருகி போனாலும் நாங்க அப்படியே மீன் பிடிக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம் போட் படகு எல்லாம் போகும் போய் அந்த மீன்களெல்லாம் தட்டுவாங்க ஒவ்வொரு மீனையும் பார்க்கும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் இன்றும் உவரில வந்து கோயிலுக்கு போகிறவங்களுக்கு சும்மா கொடுப்பாங்க மீன் காசுக்கு தர மாட்டாங்க சந்தோஷமா சும்மா தருவாங்க கோயிலுக்கு வரவங்களுக்கு சமைச்சு சாப்பிடுறதுக்காண்டி அப்படி எல்லோரும் போய் சாப்பிடுட்டு குடும்பமாக தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லோரும் மொத்தமாக போய் கோயில்ல போய் கும்பிட்டு கடல்ல குளிச்சிவிட்டு சமையல் பண்ணி மீன சமைச்சு சாப்பிட்டு திருப்தியாக திருப்பி நாங்கள் ஊருக்கு திரும்பி வருவோம் வரும் போதும் நமக்கு மீன் தருவாங்க வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்திடுவோம்